ஹலோ வணக்கம்

ஆ பேங்க் மேனேஜர் தானேப்பா நாங்கள் ஒரு கோ லோ கோல்டு கொண்டாந்து வைக்கணுங்க அது கொண்டாந்து வைக்கணுன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜரெலாம் என்னங்க

ஆ ஆமாங்க

ஆ சரிங்க எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேணுங்க

ஆமாங்க ம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க

ஆ ஆ ஆ ஆமாங்க ஆ

ஆ ஆ ஆ சரிங்க ஆமாங்க கிடைக்காது கிடைக்காது

ஆமாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

ஆமாங்க ஆமாங்க ஆ ஆ

ஆ சரிங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா விலாவரியா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்

சரி